தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டோட வரலாறுன்னு பார்த்துக்கிட்டா நிறைய சொல்லலாம் நம் வரலாற்றுல மிக பிரம்மிப்பி பிரம்மிக்கக்கூடிய அளவில் நம் ராஜராஜ சோழர்கள் சேர சோழ பாண்டியர் எல்லோரும் வாழ்ந்த காலத்தில் நிறைய கோவில்கள் கட்டி ரொம்ப அது ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்து வந்துருக்காங்க ரொம்ப பிரம்மிப்பாக உள்ளது நமது தமிழ்நாட்டிலன்னு பார்த்துக்கிட்டா கோயில்களில் நிறைய பிரம்மிக்கக்கூடிய அளவில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நிறைய வரலாற்றுல சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது என்னன்னா பிரம்மிக்கக்கூடிய அளவில் நிறைய இருக்குது இடங்கள்லாம் இருக்குது கோயில்கள் எல்லாம் இருக்குது